கிராமப்புற மக்கள் வந்துட்டு முன்னாடி வந்து கொக்கோ பாண்டி அப்புறம் வந்து கில்லி அது மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இப்போ வந்து டெக்னாலஜி வளர வளர அவங்க ஸ்கில்லு வந்து வளர்ந்து வந்து இப்போ வந்து ஃபோனில் ஃப்ரீ ஃபையர் பப்ஜி அது மாதிரி நிறையா சாப்ட்வேர்ஸ் இருக்குது கேம் சாப்ட்வேர் அதில் வந்து ஏற்றி ஒவ்வொன்றும் விளாண்ட்டு பழகி அவங்களோட டெக்னாலஜியை வளர்த்துகுட்டாங்க இப்போ வந்து பிறந்த குழந்தைலேந்து வயதானவுங்க வரைக்கும் எல்லாேருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்களோட டெக்னாலஜியும் வளருது அதே மாதிரி வந்து அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதும் அதிகமாக பழகிக்கிறாங்க முன்னாடி அந்த காலத்தில் வந்து பேசிக் மாடல் வச்சு யூஸ் பண்ணி வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால் வந்து கொக்கோ பாண்டி கில்லி கிரிக்கெட் அது மாதிரிலாம் விளாண்டாங்க இப்போ வந்து மழை பேஞ்சால் அதெலாம் வந்து விளாட முடியாது இப்போ அதெலாம் கிடையாது ஃபோனில் எடுத்தோமா ஃபோனில் வந்து கேம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி விளாடுறதுனால அதனால் வந்து கொஞ்சம் அவங்களோட ஸ்கில்லும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு